கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து வீட்டு வசதிகள் வந்து நிறைய இருக்குது இங்கே வந்து ஹவுசிங் போர்ட்டுன்னு ஒவ்வொருத்தருக்கும் வீட்டு வசதி வாரியம் செஞ்சு கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் வந்து போலீஸ் வேலையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் போலீஸ் குவாட்ரஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க அங்கெல்லாம் அவங்களுக்கு வந்து ஃப்ரீ தான் ஆர்மியில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாம் ஃப்ரீ தான் இப்போது ஹவுசிங் போர்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வீட்டு வசதி வாரியம் அவங்களுக்கு வந்து விலைகள் வந்து ஒரு வீட்டுக்கு பன்னெண்டாயிரம் இருபதாயிரம் அந்தமாதிரி இருக்கும் வீட்டுக்குத் தகுந்தமாதிரி இருக்கும் வீடு வந்து ரெண்டு ரெண்டு பெட்ரூமு ஹால் கிச்சனு பாத்ரூம் ரெண்டு அந்தமாதிரி இருக்கிற மாதிரி வீடு தான் பன்னெண்டாயிரம்லேருந்து இருபதாயிரம் அந்த இருபதாயிரம் தான் லாஸ்ட்டாக அவ்வளோ வரைக்கும் இருக்கும் அப்புறமா நாங்கள் கிருஷ்ணகிரி நகரத்தில் வந்து ரியல் எஸ்டேட்டும் இருக்குது ஜமீல் எஸ்டேட்டு அப்புறமா பாரதி எஸ்டேட் அந்தமாதிரி நிறைய எஸ்டேட் இருக்குது அந்த எஸ்டேட்லேயும் நாங்கள் நிலத்த வாங்கி வீடு கட்டி இருந்துக்கலாம் இல்லைன்னா அங்கே அவங்களே வீடு கட்டி வச்சுருப்பாங்க அந்த இதுலேயும் நாங்கள் வந்து வாடகை கொடுத்து இருந்துக்கலாம் அங்கேயும் வாடகை கல்வி ச்சீ வாடகை வந்து கம்மி தான் அப்புறமா கல்விக்கு வருபவர்களுக்கு வந்து வீட்டு வசதிகளும் செய்வாங்க பிஜி ஹாஸ்டலும் இருக்குது எல்லாமே இருக்குது